ஹலோ குட் ஈவினிங் மேம் ட்ரிணிடி ம் ட்ரிணிடி ஸ்கூல் பிரின்சிபலா ஆ என் சன் டென்த்து முடித்துட்டான் மேம் நாங்கள் ஓசூர்லேருந்து பேசுகிறோம் மேம் ஆ உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் டென்த்து முடிச்சாச்சு நான் இப்போது லவல்த்து அட்மிஷன் போடுறதுக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதாவது வைப்பிங்களா மார்க்கு வந்து ஃபோர் பிஃட்டி எடுத்திருக்கான் ஓகே மேம் உங்கள் ஸ்கூலில் என்னென்ன குரூப் இருக்குது மேம் ஓகே மேம் இப்போது ஓகே மேம் மேக்ஸ் பையாலஜி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சொல்கிறிங்களா பஸ் பீஸ்சல்லாம் ஃபோர் பிஃட்டி எடுத்திருக்குறதுக்காக எதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா மேம் ஃபீஸில் எவ்வளோ வரைக்கும் ஆ நீட் ஃபெசிலிட்டி நீட் கோச்சிங்லாம் கொடுப்பீங்களா ஸ்பெஷல் கிளாஸ் மார்னிங் சவன் தேர்ட்டி டு எயிட்டு ஓகே ஓகே மேம் ஆ சேட்டர்டேஸில் கிளாசஸ் இருக்குமா இல்லை எப்படி செகண்ட் சேட்டர்டே லீவ் தர மாட்டிங்களா ஓகே மேம் நாளைக்கு ஸ்கூலில் வந்து மீட் பண்றோம் மேம் தேங்க் யூ மேம்